என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்று சொல்லும் போது நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் இந்த ஆ ஆறு பேரில் குறையும் உள்ளது நிறையும் உள்ளது பிழவுகளும் உள்ளது பிரச்சினைகளும் உள்ளது பாசங்களும் உள்ளது அதை பார்க்கும் போது ஒரு சிலவருடைய குணாதிசயங்கள் ஒரு விதமாகவும் ஒரு சிலருடைய குணாதிசயங்கள் விட்டு கொடுத்து போக கூடியதாகவும் ஒரு சிலருடைய குணாதிசியங்கள் பாசத்திற்கு உட்பட்டவர்களாகவும் ஒரு சிலர் வந்து தன்னுடைய தேவை நிறைவு செய்ய கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் ஒரு மனநிலை பொறுத்து ஒரே மனநிலையில் உள்ளவர்களாக கருதப்படுவதில்லை மாற்றங்கள் மனநிலை பொறுத்து அமைகிறது